அதாவது ஒரு ரோஜா கன்று தொட்டின்னு எடுத்தோனா அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவோம் அது பூ பூக்கும்போது அதை நம்ம கையினால பறித்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் அது மாதிரி இது முருங்கைக்கா மரம் வைக்கிறோன்னு வைச்சிக்கோங்களேன் அது வந்து நல்லா ஆடு போடுமே புலுக்கை அதை பொறிக்கி போடுவாங்க உரத்துக்கு அது போடுவோம் அது மாதிரி மோர் ஊற்றுவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள் போடலாம் போடும்போது அந்த காய்கள் வந்து நல்லா காய்க்கும் அதை நம்மளே வைச்சி நம்மளே பறிக்கும்போது அதில் ஒரு சந்தோசம் முருங்கைக்கா இப்போ உள்ள முருங்கைக்கா வந்து சீசன் கிடையாது ஒரு காய் வந்து பதினைஞ்சி ரூபா எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது நான் இன்று வரைக்கும் ஒரு காய் கூட வாங்கினதில்ல ஆனால் அவங்க வீட்டில் பூத்தால் காய்த்தாலும் கூட எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஏன்னா நானும் இடையில வைச்சிருந்துருக்கேன் நான் பாத்ரூம் கட்டியிருக்கேன் அந்த இடத்துல நான் வைச்சிருந்தேன் அப்படி நம்மளே வைச்சி நம்மளே காய் பறிக்கிற ஒரு சந்தோஷம் நம்ம கடையில் வாங்குறத விட அப்புறம் மரங்கள் செடிகளுங்கும்போது நமக்கு எப்போதும் ஒரு உதவியாக இருக்குது அது ஒன்று மறுபடியும் நம்ம வந்து எப்போதும் மரங்கள் வைக்கணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த மே மாசம் வெயிலுக்கெல்லாம் பாருங்கள் அது நெழல தரும் ஒரு காற்று கிடைக்கும் அது மாதிரி மரங்கள் மழை வரும் மரங்கள் செடிகள் வளர்த்தா தான் மழை வரும்னு சொல்வாங்க அப்படி நமக்கு எல்லாம் எல்லா இதையும் வைச்சியுமே உதவி இருக்குது நமக்கு வந்து நம்ம உதவி இல்லாமல் வாழவே முடியாது யார் உதவியும் இல்லாமல் வாழவே முடியாது சில பேர் சொல்வாங்க நம்ம யார் உதவியும் இல்லாமல் நம்ம வாழ முடியும்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது யாராவது உதவி செஞ்சால் தான் நம்ம வாழ முடியும் எந்த இதுலேயாது ஒரு இதில் நம்ம அடுத்தவங்கள்ட்ட உதவின்னு கேட்டு நம்ம போக வேண்டியது ஒரு நெலமை இருக்கும் அதை மட்டும் யாரும் மறந்துட வேண்டாம் மறுபடி நான் தான் நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் வந்து சொரைக்கா வெதை போட்டுருந்தேன் சும்மா தான் போட்டுருந்தேன் எங்கே வரும்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் ஆனால் அது வந்துட்டு அப்போது வந்துட்டுனோன எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி காய் வந்து அடுத்தவங்களுக்கு பறித்து கொடுக்கும்போது அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் காய் வந்து காசு கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் காய்க்கிற காய் நான் சொல்வாங்கள்ல நான் எமலி வீட்டில் எனக்கு காய் தந்தாள் காசு வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்வாங்கள்ல அப்படின்னு சொல்லி நான் பறித்து கொடுப்பேன் ஏன்னா நான் அந்த காயை சாப்பிட்றேனோ இல்லையோ என்னால் அவங்களுக்கு ஒரு காய்க்கு வந்து பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க நம்ம வைச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம காசு வாங்க மாட்டோங்கும் அது ஒரு சந்தோஷம் எனக்கு நான் அது நெனைச்சே பார்க்கல பார்த்தா எங்கள் வீட்டில் ரெண்டு வேப்பமரம் இருந்துச்சு நான் வீடு கட்டிருக்கிற இடத்துல தான் இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டு இடம் தான் அது அதில் போட்டுருந்தேன் படர்ந்து மேலே வரைக்கும் போயிட்டு வேப்பமரத்தில் காய் பறித்து கொடுத்தேன் பக்கத்து பக்கத்து வீட்டுலலாம் காசுலாம் வாங்க மாட்டேன் ஏன்னா நல்ல பழக்கம் அவங்களாம் அப்படி தான் நம்ம வந்து நம்ம இறந்ததுக்கப்பறமும் நம்மளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லோரும் எனக்கு அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு அதுதான் நம்ம பிள்ளைங்க வாழும்போது நம்ம அம்மாவை பற்றி நல்லா பெருமையாக பேசுகிறாங்களே அந்த இது மட்டும் தான் மிச்சபடி பணம் காசை கொண்டுட்டு போகிறது கிடையாது இப்போ நம்மளை தூக்கி கொண்டு போய் கல்றையில் புதைக்கிறாங்க நம்ம உடுத்தின துணியோடு தான் போக போகிறோம் நம்ம காதில் கிடக்குற கம்மல் எல்லாத்தையும் கழட்டிருவாங்க நமக்குன்னு இருக்கிறது என்ன நம்ம பேரும் புகழும் தான் அது ஒன்று இருந்தாலே போதும் வாழ்க்கையில நம்ம வந்து பணம் காசு சம்பாதிக்கக்கூடாது மற்றவங்க பாசத்தை சம்பாதிக்கணும் அதே மாதிரி இன்று இன்று வரைக்கும் ஆச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாந்தா இந்த தெருவுக்குள் ரெண்டு பேர் தான் அவங்களைலாம் பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்